வார மலர் ஆன்மீக மலர்லாம் எனக்கு ரொம்பப் பிடிக்கும் அது எப்படின்னா வாரமலர்ல வந்து சிறிய சிறிய துணுக்குகள்லாம் போட்டிருப்பாங்க அந்த துணுக்குகள்ல வந்து விஞ்ஞானப்பூர்வமாகவும் ஆச்சர்யப்பூர்வமாகவும் உலக நடப்புகளை பற்றி போட்டிருப்பாங்க அது எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து தினத்தந்தி தினமலர் ஹிண்டு பேப்பர்லாம் நல்லா விரும்பிப் படிப்பேன் அதில் வந்து வாரமலர் வந்து வாரம் ஒன்ஸ் போட்டிருவாங்க அது போடும் போது ஒவ்வொரு இது சிறுவர்கள் மகளிர்க்காக மகளிர் மட்டும் அதுமாதிரிலாம் இருக்கும் அந்த இதழ்கள் நேம்மு வார இதழ்ல அப்போது வந்து அந்த புக்லாம் ப படிக்கும் போது புதுப் புது இன்பர்மேஷன் வந்து நான் தெரிஞ்சு படிச்சிப்பேன் அதுமாதிரி ஆன்மீக மலர்னால் ஆன்மீக மலர்ல வந்து புண்ணியத் தலங்களை பற்றி சொல்லுவாங்கள் அந்த தலங்களை ப படித்து அந்த தலங்களுக்கு போய்ட்டு வருவேன் ஒவ்வொருவரோட குறிப்பாக ஒவ்வொரு கோயில்லேயும் ப பற்றின தல வரலாறு போடுவாங்கள் குறிப்பாக மாயவரத்தில் மயிலநாதர் கோயில் இருக்குது அந்த கோயிலை பற்றி தல வரலாறு அந்த கோயில் எதுக்காக உருவானது அதெலாம் போடுவாங்கள் அப்போ பார்க்கும் போது எனக்கு இந்த இந்த தெய்வங்கள் எல்லாம் கும்பிட்டா நமக்கு நல்லது நடக்கும் அப்படிலாம் எனக்குத் தோணும் எனக்கு நான் ஆக்ச்சுவலாக ரீட இது ரீடிங்கு ஹாபிட்டு ஹாபிட் உண்டு ஆனால் வார மலர் ஆன்மீக மலர்லாம் நல்லா படிப்பேன்